மொபைல் ஒன்று வாங்கினேன் ஆன்லைன்ல புக் பண்ணி அந்த மொபைல்லே வந்துச்சு நாலு நாள் கழித்து வந்துது வந்து இங்கே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா பேட்ரி சரி இல்லை கண்ணாடி உடஞ்சிப் போச்சு ஃபோனோட கண்ணாடியும் உடஞ்சிப் போச்சு அங்கே அப்புறம் வந்து வேற இடத்துல எடுத்துன்னு வந்து செக் பண்ணி பார்த்தா சரி இல்லை ஃபோனு ஆன்லைன் வியாபாரம் வாங்குனால் ஒன்றுக்கூட சரியில்ல ஆன்லைன்ட் வியாபாரம் பண்ணுறத விட முன்னால் போ போய் பார்த்து எதனால் ஒரு கடையில் பார்த்து வாங்கிறது தான் நல்லா இது ஓ ஆன்லைன் வியாபாரம் சுத்தமாக ஏமாத்தல் வியாபாரம் சரி இல்லை கண்ணாடி எல்லாம் உடஞ்சி மெட்டீரியல்லாம் உடஞ்சி வருது வந்துட்ட பிறகு வாங்கிட்டு பிறகு அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறது இல்லைனு வேற சொல்றாங்க அதனால் ஆன்லைன்ல வாங்கிறது சுத்தமாக சரி இல்லை